வணக்கம் சார் நான் திருச்சி சுப்ரமணியபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார் மாநகர ஆத் ஆஃபீஸில் போய் தண்ணி வரி க க ஆன்லைன் மூலமாக கட்டியிருக்கேன் சார் என் நம்பர் இதுதான் சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எனக்கு பில்லு கட்டினது ஆன்லைனில் அப்டேட் ஆகலை சார் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் இ இத்தனை வருஷமாக நான் பில் கட்டியிருக்கேன் கரெக்டாக இருந்தது இந்த வருஷம் என்னான்னு தெரியிலை எனக்கு அப்டேட் ஆகாததினால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் எனக்கும் பயமாக இருக்குது நாளைக்கு தண்ணி விடாம நிறுத்திட்டால் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படி வேறு யார்கிட்டையும் சொல்லணுன்னால் எனக்கு ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த சார்ட்டையும் நான் சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் நான் ஸ் கரெக்டான டேட்டில் தான் கட்டியிருக்கேன் அப்படி கரெக்டான டேட்டில் கட்டலேனா கொஞ்சம் ச பார்த்து சொல்லுங்கள் சார் நேரில் எதுவும் வரணுமா சார் அப்படி வர்ணும்னால் சொல்லுங்கள் சார் நேரில் வந்து நான் உங்களுக்கு என்னான்னு எனக்கு சரி பார்த்து சொல்லுங்கவீங்கன்னு வர்றேன் சார் இவ்வளோ நாள் நான் நேரில் தான் கட்டிக்கிட்டிருந்தேன் இந்த தடவை கொஞ்சம் எங்கள் வீட்டில் வு கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடந்ததினால நேரில் வர முடியிலை அதனால நான் ஆன்லைன் மூலமாக கட்டிவிட்டேன் சார் அமௌண்ட் எதுவும் பெண்டிங்கில் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஆ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் கட்டிடுவோம் ஆஆ அல் ஆல்ரெடி கட்டிவிட்டேன் இருந்தாலும் அதில் ஒரு டௌட்டாக இருக்குது ஆன்லைனில் கட்டினது எனக்கு வந்து எதுவும் அப்டேட் ஆகாததினால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஆ டேங்க்யூ சார்